ஹலோ ஆ சொல்லுங்க நீங்கள் எங்கிருந்து பேசுகிறிங்க ஆ என்னென்ன ஆ என்னென்ன பூ வேணும் ஆ ஆ ம் ம் இருக்குதுங்க எல்லாமே இருக்குது எல்லாம் ஒவ்வொரு ரேட்டு

ரேட்டா ஒரு கட்டாக வாங்கணுன்னால் எப்படி பார்த்தாலும் நூறுரூவா ஐம்பது ரூவா அறுபது ரூபாய்க்கு மேலே வரும் ஒரு மொழம் பூ வந்து இப்பெல்லாம் சீசன் இல்லயில்ல அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் விலை ஒரு மொழம் எப்படி பார்த்தாலும் நூறுரூவா வரும் கம்மியாகலாம் இல்லைங்க எல்லாம் சீசன் இல்லயில்ல கம்மியாகலாம் பூ இல்லை நாங்களும் வாங்கிகிட்டு வந்து கட்டுற கூலி கொடுத்து அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்னென்ன பூ வேணும் ஆ

இல்லயில்ல ஒரு அளவுக்கு தான் சொல்கிறோம் நீங்கள் வாங்க வாங்கிக்கலாம் இல்லை நீங்களே வரீங்களா இல்லை நான் அங்கே வரட்டுமா மாலை வேணுமா ம் இல்லயில்ல நாம் பேசிக்கலாம் வாங்க ம் ம் என்ன ஏ என்ன

சரி கல்யாணம் எங்கே வெச்சுருக்கிறீங்க ஆ ஆ

சரி இந்த தோரணம் போடுறதெல்லாம் பூவெலாம் வேணாங்களா நீங்களும் வாங்கிக்கலால்ல ம் அப்படிங்களா சரி சரி வாங்க நாம் வாங்கிக்கலாம்